ஹலோ ஹலோ ஹலோ கேட்குதுங்களா மேம் பிரியா பாண்டி மேம்மா ஓகே மேம் ஓகே இல்லை மேம் நீங்கள் வந்து லேண்ட் எல்லாம் சேல் பண்ணுறிங்கன்னு சொல்லி எங்கள் ப்ரெண்ட்ஸ் சொல்லிருந்தாங்க அவங்ககிட்டேருந்து தான் நம்பர் வாங்கிருந்தோம் ஆமாம் ஆமாம் மேம் ஓகே ஓகே ம் ஓகே எனக்கு இங்கே நியர்பை வேளச்சேரியில வேணும் மேம் வேளச்சேரி சரௌண்டிங்ஸில் வேணும் எனக்கு அங்கே தண்ணி வந்து தேங்கக்கூடாது பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்கணும் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ்ஸ்டாண்டு எல்லாமே நியர்பை எனக்கு இருக்கணும் மேம் ஓகே ஆமாம் ஆமாம் வாட்ஸ் ஆப் நம்பர் தான் எனக்கு இதில் சென்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஃபைவ் லேக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்க்கணும் மேம் அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ உங்கள்தில் ஓகே ஓகே எனக்கு வந்து ஃபைவ் லேக்குள்ளே வரமாதிரி பாருங்கள் எனக்கு வந்து அந்த வீடியோ ஃபோட்டோஸ் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட் வந்து நைட் டைம்மில் அங்கே பவர் கட் இஷுஸ்லாம் இருக்காதுல்ல வேளச்சேரி சைட்ல எல்லாம் சரி ஓகே சரி நீங்கள் ரிஜிஸ்டரே எங்கள் வீட்டில் வந்து ஆஃபீஸில் தான் ஒர்க் போய்ட்டுருக்குகாங்க ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இல்லை இல்லை அதான் நாங்கள் வந்து நேரில் வந்து பார்க்குறோம் பார்த்துட்டு அதற்கப்பறம் தானே நாங்கள் முடிவு பண்ணணும் அது என்ன இடம் நல்லா இருந்தாதானே நாங்கள் வாங்குற மாதிரி அதான்ப்பா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இடம் எல்லாமே ஓகேன்னா நாங்கள் வந்து அதோட அதிகமாக வாங்கலாமா என்னன்னு நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு தானே சொல்ல முடியும் அதிகமாக வாங்கணும்ன்னா நாங்கள் லோன் போடுறமாதிரி வரும் ஸோ அதனால் நாங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுறோம் ஓகேங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் சப்போஸ் வாங்குற மாதிரின்னா லோன் ரிஜிஸ்ட்ரேஷன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நீங்களே பண்ணிவிடுவீங்க அப்டிதானே

சரி ஓகே ஓகே ஓகே மேம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே தேங்க் யூ மேம்